மின்சாரம் பொதுவாகவே எங்க ஊர்லெலாம் இப்போ வந்து ஒரு பதினெட்டு மணிநேரம் பத்தன்போது மணி நேரம் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் மின்வெட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த மாதிரி காலகட்டத்துலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இப்போ விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மின்வெட்டு இருக்கிறதுனால காட்டுக்கு எதுக்கும் தண்ணி விட முடியாது தண்ணி கட்டுறது கஷ்டம் எல்லா வேலைக்குமே கஷ்டம் அவங்களோடய தொழில் விவசாயம் அப்படிங்கும் போது தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் தண்ணி கட்டுறதுக்கு வந்து கரண்ட்டு இருந்தால் தான் தண்ணி கட்ட முடியும் கரண்ட்டு இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுறது அதனால அவர்களுக்கு அந்த போட்டிருக்குற விளச்சல் வரது கஷ்டம் அவங்க போட்ட முதலீடு எடுக்க முடியாது லாபம் வராது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் சின்ன சின்ன குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் இருக்கிறாங்க வீட்டில் அவங்கலாம் கரண்ட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு மின்விசிறி கூட போட்டு தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல்லெலாம் பார்த்தா கரண்டு இல்லை அப்படின்னா இப்போ தொடர்ந்து கரண்டு இல்லை அப்படின்னா அவர்களும் வந்து அந்த மருத்துவம் செய்யறதுக்கு எல்லாமே ரொம்பவே கஷ்டப்படறாங்க இப்போ வந்து மின்வெட்டு கம்மி ஆயிட்டு இருக்கிறதுனால பெரிசா எந்த பாதிப்பும் இருக்கிறது இல்லை ஆனால் முதலெலாம் மின்வெட்டுங்கிறது வந்து ரொம்பவே பாதிச்சுது மின்வெட்டினால பாதிக்கப்படாத ஆட்களே வந்து இருக்காது இப்போது குளிர் காலத்திலலாம் மின்வெட்டு இ மின்வெட்டு இரு இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிசா பாதிக்காது என்ன அந்த குளிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து பிரச்சினையா இருக்குது இப்போலாம் தண்ணியை ஊற்றி போடுறது விறகு அடுப்பெல்லாம் கிடையாது அந்த ஹீட்ரு போட்டு தான் எல்லோருமே குளிக்கிறதுனால அந்த குளிக்கிறதுக்கு ஹீட்ரு போட்றதுக்கு கரண்ட்டு இருக்கும் போது ஹீட்ரு போட்டு குளிச்சுக்கலாம் கரண்ட்டு இல்லைன்னா குளிக்கிறதே கஷ்டமா இருக்கும் குளிர் காலத்துல மின்வெட்டுனால் இது ஒரு பெரும் பிரச்சனை வெயில் காலத்தில் தூங்க முடியாது ஃபேன் ஓடாது தூங்க முடியாது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வருது விவசாயத்தில் இருக்குறவங்களுக்கு அவர்களோட பிரச்சனை வந்துட்டு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு பருவ காலத்தில் வந்து மின்வெட்டு வந்து பாதிக்க பாதிச்சுட்டு தான் இருக்குது